வணக்கங்கய்யா ஐயா நான் வந்து எனக்கு இந்த தமிழ் ரிலேட்டடான நாவல்ஸெலாம் வேணும் இந்த பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி ஆமாம் அந்த மாதிரி புத்தகம் வேணும் எங்கள் ஊர் வந்து கிராமமாக இருக்கிறனால அங்கே நாங்கள் ஒரு லைப்ரரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து ஆ நாங்கள் ஒரு லிஸ்ட்டு அனுப்புகிறோம் அந்த புத்தகங்களெலாம் எங்களுக்கு கொடுங்க இப்போ நான் வந்து ஒரு ஆ நீங்கள் தமிழ் சார்ந்த புத்தகங்கள் அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த பிசிக்ஸு கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த படிக்கிறதுக்கு மேஜரான புத்தகங்களெலாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி புத்தகமெலாம் லைப்ரரியில் வைக்கலான்னு இருக்கோம்

ஆ கண்டிப்பாங்கய்யா ஆ நன்றிங்கய்யா இப்போது நாங்கள் புக்கு வாங்கிக்கிறதினால எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் எதுவும் பண்ணுவீங்களா ஆ இப்போ நாங்கள் ஒரு ரெண்டாயர ரூபாய்க்கி வாங்கிக்கிறோம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க அதுக்கு ஆ ரொம்ப நன்றிங்கய்யா கண்டிப்பாக நாங்கள் இங்கேயே வாங்கிக்கிறோம் நாங்கள் புத்தகத்தோடய லிஸ்ட்டெல்லாம் அனுப்புகிறோம் ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணிடறோம் எங்களுக்கு சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா ஆ ஆ அனுப்புறோங்கய்யா ஆ சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா